நான் எனது பள்ளியில் தையல் ஆசிரியரிடமிருந்து துணிகளை தைப்பதற்கும் டிசைன் போடுவதற்கும் கற்று கொண்டு இருந்தேன் எனக்கு அப்போது அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நான் முதலில் தவறாக செய்வேன் அப்போது அவர்கள் என்னை அவர்கள் திட்டுவார்கள் திட்டும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவர்கள் நமது நல்லதுக்கு தான் திட்டுகிறார்கள் என்பது எனக்கு புரியும் அப்போது அவர் எனக்கு கற்றுவா அப்போது எனக்கு மறக்க முடியாத தருணங்கள் என்றால் நான் அதை தைக்க நான் அதை தைக்கும்போது தெரியாமல் அடிக்கடி கையில் ஊசியை வைத்து குத்திக்கொள்வேன் அது எனக்காக அது எனக்கு மறக்க முடியாத தருணங்கள் அதனுடைய அச்சுகள் இன்னும் எனது கைகளில் அப்படியே இருக்கும் இந்த கலையை கற்று கொள்ள இந்த கலையை கற்று கொள்ள எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த கலையை கற்று கொள்வதற்கு பயிற்சியால் மட்டுமே முடியும் இதை நீங்கள் தினமும் பயிற்சி செய்தால் மட்டுமே இந்த கலையை கற்று கொள்வது சுலபம் எனவே நீங்கள் இந்த கலையை கற்று கொள்வதற்கு ஒரு நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் பயிற்சி செய்தால் மட்டுமே தைக்கவோ அல்லது பின்னவோ கற்றுக் கொள்ளலாம் என் ஆசிரியர் எனக்கு கூடை பின்னவும் க சொல்லி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் எனக்கு அதில் அந்த அந்த நேரத்தில் மிகவும் விருப்பமில்லை என்பதனால் நான் தைக்க மட்டும் கற்று கொண்டேன் உங்களுக்கு அப்படி எதாவது வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு அப்போது புரியவில்லை அவர் அளித்த வாய்ப்பு இப்போது புரிகிறது